ஆ ஹலோ குட் ஈவினிங் மேம் நாங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் மேம் ஆ குட் ஈவினிங் மேம் பையனோடய டெய்லி அ ஹோம் ஒர்க் ஷெட்யூல் எல்லாமே பார்க்கிறீங்களா மேம் மேம் ஃபர்ஸ்ட் பேரன்ட் வந்து டீச்சர்ஸுன்னு நீங்கள் அ எல்லோரும் சொல்கிறீங்க நாங்களும் அதை அக்சப்ட் பண்ணிக்கிறோம் ஆனாலும் நீங்களும் கொஞ்சம் கான்சன்ட்ரேசன் பண்ணுங்கள் மேம் அவனுடைய ரிப்போர்ட் கார்ட்ஸ் டே டெய்லி ஷீட்ஸ் மன்த்லி ஷீட்ஸ் எல்லா எக்ஸாம் ஷீட்ஸுலாம் வந்து வாங்கி பாருங்கள் மேம் ஆமாம் மேம் ரொம்ப புவராக இருக்கான் ரொம்ப நாட்டியாகவும் இருக்கான் கிளாஸில் இல்லை ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணால் குழந்தையை ந குழந்தையோடய பியூச்சர் நல்லா பெருசாக பண்ணிவிட முடியாது எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செய்கிறோம் மேம் நீங்களும் உங்கள் சைடு சப்போர்ட் பண்ணுங்கள் மேம் அதனால் தான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் அப்படின்றது என்னோடய கடமை அதனால் நான் சொல்கிறேன் மேம் ஓகே மேம் நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் மேம் டெய்லி ரிப்போர்ட் கார்டையும் பாருங்கள் மேம் ஓகே மேம் தேங்க்யூ